ஆ சொல்லுங்க மேடம் யார் எங்கிருந்து பேசுகிறீங்க அப்படிங்களா சொல்லுங்க மேடம் ஆ ஆமாம் நான் ப்ரின்ஸ்பல் கார்த்திகா தான் பேசுகிறேன் நீங்கள் அப்படிங்களா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்களா ஃபெஸ்ட்டு க்ரூப்னால் ஏ க்ரூப் வந்து மேக்ஸ் கம்புயூட்ரு தான் மேடம் உங்கள் பொண்ணு வந்து என்ன மார்க் எடுத்திருக்காங்க டென்த்தில் ஓகே ஓகே மேடம் நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க ஃபோர் ஃபிஃப்ட்டி ஓகே நீங்கள் ஃபீஸெலாம் எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறிங்க அப்படிங்களா மேடம் இங்கே வந்து ஃபீஸ் வந்து டென்த்து டு வந்து லெவன்த்து டுவல்த்துக்கெலாம் வந்து ஜாய்ன் பண்ணுறவுங்களுக்கு ஃபீஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் தெளசண்ட் மேடம் இதே வந்து பேரண்ட்ஸு அப்பா இல்லாட்டி அம்மா அவங்க இல்லாமல் இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கு தான் மேடம் வந்து நாங்கள் ஃபீஸ் கம்மி பண்ணுவோம் தேர்ட்டி ஃபைவ் தெளசண்ட் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் பாப்பாவை நீங்கள் இங்கே சேர்க்கறதா இருந்தால் ஃபீஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் தெளசண்ட் மேம் உங்களுக்கு ஓகேங்களா அப்படிங்களா ஓகே ஓகே மேடம் அதுக்காக ஃபீஸ் கம்மி பண்ணுறதுக்காக ஒரு வழி இருக்குது நான் அதை சொல்லட்டுங்களா உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சாரோடய நம்பர் தரேன் அவங்க வந்து இந்த இந்த மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைங்களுக்குலாம் வந்து படிக்க உதவி பண்ணுறாங்க உதவி தொகை வழங்கிறாங்க அவங்கதோட நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுங்கள் ஆ ஓகே ஓகே ஃபோன்லேயும் பேசலாம் நீங்கள் மனு எழுதி கூட போடலாம் அவங்களுக்கு ஆ ஆமாம் இன் இந்த ஸ்கூலில் சேர்க்கறோம் நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்க்கறோம் அதில் பீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என் குழந்தைக்கி வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கறா எங்களால் இப்போது முடியலை படிக்க வைக்கணுன்ற ஆசை இருக்குது ஆனால் எங்களுக்கு பணம் வந்து போதுமானதாக இல்லை அப்படின் சொல்லி நல்ல மனு ஒன்று எழுதி போட்டிங்கனால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்க பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஓகே ஓகே அவங்க நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அவங்களுக் கால் பண்ணி பேசுங்கள் ஓகே மேடம் தேங்க் யூ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்கிட்ட பேசிவிட்டிங்கனா அவங்க உதவி செய்வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் உங்கள் குழந்தை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜாய்ன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஓ ஓகே மேடம் தேங்க் யூ